ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் மதுரை மதுரையில் எந்த எந்த ஏரியாவில் சார் பார்க்கலான்னு இருக்கீங்க

ம் ஆ ஆமாம் ஆமாம் சார் அவைலபிள் இருக்குது சார் கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்குது சார் மேலூர்க்கு முன்னாடி அந்த வெள்ளரிப்பட்டி டோல் கேட் இருக்குதுல்ல சார் ஆ அந்த இடத்துல இருக்குது சார் அது ஓகேவா சார் அங்கே இருக்குது சார் ஏரியாவெலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருக்குது சார் உங்களுக்கு எவ் உங்களுக்கு எவ்வளோ ஏரியா சார் வேணும் ஆ ஓகே சார் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன்லிருந்து ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆரம்பிக்குது சார் ஆமாங்க சார் சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாகும் சார் ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு ஆமாம் சார் சார் அதுக்குள்ளே கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது சார் இப்போ ஃபுல்லாவுமே டெவலப் ஆயிகிட்ருக்கு இங்கே ம மாட்டுத்தாவணிலிருந்து மேலூர் வரைக்குமே டெவலப் ஆய்ட்டுது சார் இப்போ நீங்கள் வாங்கிப் போட்டீங்க பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு பத்து நிமிடத்துக்கே ஒரு பஸ் இருக்குது சார் மாட்டுத்தாவணி டு மேலூரு மே மேலூர்க்கும் மாட்டுத்தாவணிக்கும் சென்ட்ரு சென்ட்ரு சார் ஆ திருச்சி போகணுன்னா நீங்கள் டோல் கேட்லயே பஸ் ஏறிக்கலாம் சார் மாட்டுத்தா டோல் கேட்லையே ஏறி ஆ டோல் கேட்லையே ஏறிக்கலாம் சார் ஸ்கூல் வந்து மேலூர் நாலு கிலோ மீட்டர் தான் சார் அந்தப் பக்கம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்குது இந்தப் பக்கம் நம்ம ஒற்றைக்கடைக்கி வந்தீங்கன்னாலும் இந்தப் பக்கமும் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே அவைலபிள் தான் சார் சென்டராக தான் இருக்கீங்க ரெண்டு பக்கமுமே நாலு கிலோ மீட்டர் அஞ்சு கிலோ மீட்டர் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ஸு காலேஜ் ப கடைகள்ன்னா மேலூர் ஆ அதான் அதே டைரக்ஷன் தான் மேலூர் அப்படியே இந்த பக்கம் மதுரை ஒற்றைக் கடை அப்படி தான் சார் நாலு கிலோ மீட்டரு ஆமாம் ஆமாம் சார் டவுனுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் ரேட்டு டபுள் மடங்கு ஆகும் சார் அப்படியேவும் இப்போ ஃபைவ் தௌசண்ட்றது அப்டியே டென் தௌசண்ட் ஆகும் சார் சிட்டிக்குள்ளேயும் இடம் இருக்குது நீங்க அவுட்ராக கேட்குறதுனால நான் இதை சொல்கிறேன் சார் கண்டிப்பாக பண்ணலாம் சார் உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு சார் ஏரியா வேணும் ஃபைவ் மீட்டரு ஓகே சார் ஒ ஒரு பத்து பர்சண்டேஜ் பத்து பர்சண்டேஜ் அட்வா அட்வான்ஸ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்றப்போ மீதி அமௌண்ட் பே பண்ணிணா போதும் சார் இல்லை வாங்குறவங்க நீங்கள் தான் சார் பையர் தான் ஆ நேரில் வாங்க சார் நேரில் வாங்க சார் ஓகே தேங்க்யூ